நாங்கள் சமைக்கும்போது மெயினாக பாத்திரங்கள் சாதம் வடிக்கிறத்துக்கான பாத்தரம் குண்டான் மாதிரி வெச்சு சாதம் வேக வெச்சு வடிக்கிறோம் மற்றபடி சிக்கென் மட்டன்லாம் செய்கிறத்துக்கு குக்கரில் குக்கரில் வெச்சு வேக வச்சாத்தான் ஈஸியாக அந்த காலம் மாதிரி சட்டியில் வெச்சு வேக வைச்சா லேட்டாகுதுனு குக்கர்லாம் பயன்படுத்துகிறோம் குண்டாக்க இட்லி சுடுறதுக்கு இட்லி பாத்திரம் புட்டு செய்கிறதுக்கு புட்டு பாத்தரம் இடியாப்பம் புழிகிறது இந்த மாதிரி பல பாத்திரங்கள் உபயோகப்படுது தோசை தவா அந்த மாதிரி உபயோகப்படுத்தி இது பண்ணுறோம் கட்டிங் மெத்தடுக்கு வந்து நார்மல் சின்ன கத்தியில் இருந்து நான் வெஜ்ஜெல்லாம் கட் பண்றத்துக்கான பெரிய கத்தி பீஸா கட்டரு அப்பறம் இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் டிசைனாக கட்ற மாதிரி சின்ன சின்ன கத்திங்க அந்த மாதிரி பொருள்கள்லாம் உபயோகப்படுத்துறோம் தேங்காய் திருவுறத்துக்கு வந்து கைலேயே திருவுற மாதிரி இருக்கு மிஷினரிஸ் வந்து இப்போ வந்து மிஷினில் சுற்றி விட்டு திருவுற மாதிரி தேங்காய் துருவி இருக்கு நான் அந்த காலத்தில் மாதிரி அருவாமனை அந்த மாதிரி உக்காந்து கீழே உட்காந்து அருவாமனை திருவி விடுற மாரிருக்கு ஃபிக்சிங் டைப்லேயும் திருவுற மாதிரி டைப்பெல்லாம் இருக்குது